அண்ணா அண்ணா இந்த இடம்தாண்ணே நிறுத்துங்கண்ணே எவ்வளோண்ணா ஆச்சு இரநூத்து ஐம்பதுரூவாங்களா என்கிட்ட கையில் அமௌன்ட் இல்லைண்ணே உங்கள்கிட்ட யுபிஐ ஐடி ஏதாவது இருக்குதுங்களா யுபிஐ ஐடின்னால் ஃபோன்பே ஜீபே அந்த மாதிரிண்ணே இருக்குதுங்களா ஃபோன்பே நம்பர் சொல்லுங்கண்ணே இதோ ஒரு நிமிஷண்ணே இப்போ சொல்லுங்கண்ணே

ஃபோர் த்ரீ

டு சிக்ஸ் கரட்டான்னு பார்த்துகோங்கண்ணே கரெட்டுங்களா தோ அனுப்புகிறேண்ணே அண்ணே ரிசீவ் ஆயிடுச்சான்னு பாருங்கள் வந்துடுச்சுங்களா ஓகேண்ணே தேங்ஸ்ண்ணா